நெல் பயிர் வைக்கிறோம்னால் இப்போலாம் ஆடிப்பட்டம் நாங்கள் விட்ருவோம் வெதை நெல் விட்டதும் ஆடிப்பட்டம் விட்டோன்னால் ஆடி ஆவணியில் மழை வந்துடும் நாங்கள் அப்போ பயிர் வச்சோம்னாக்க வந்து கார்த்திகை மாதம் ஒரு மூணு மாதம் டைமிங் மு நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாளில் அறுத்துடுவோம் நெல்லை பொறுத்த வரைக்கும் அதே கரும்பாக இருந்தால் கரும்பு வந்து ஒரு வருடம் பன்னெண்டு மாதத்து பயிர் அது கரும்பு கரும்பு வந்து எப்போதுமே தண்ணி அதிகமாக இருக்கிறப்ப மட்டும் தான் கரும்பு பயிர் வைக்க முடியும் தண்ணி கம்மியாக இருந்தால் அது வந்து செட் ஆகாது ஒரு வருடமானா ஒரு வருடம் த அந்த கரும்புக்கு வந்து தண்ணி இருந்துக்கின்னே இருக்கணும் அதே மாதிரி பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி காட்டினாதான் கரும்பு நல்லாயிருக்கும் நம்ம நெல் பயிர் சொல்றோங்கல்ல அது ஒரு பட்டம் இந்த ஆடி வ ஆடி மாதம்னா ஒரு ஆடி பதினெட்டுக்கு விடுவோம் அப்படி இல்லைன்னா ஆவணி ஆறாந்தேதி விடுவோம் ஆவணி ஆறாந்தேதி விட்டோம்னா கார்த்திகை மாதம் கடைசியாக அறுத்துடுவோம் கார்த்திகை மாதம் கடைசியாக அறுத்துடுவோம் ஆடி மாதம் விட்டோம்னா ஒரு நெ பொன்னி நெல் அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை பொன்னிலாம் விட்டோம்னா அது வந்து என்ன ஆகுன்னால் மார்கழி மாதம் அறுப்போம் கரெக்டாக பொங்கலுக்கு அதுதான் பொங்கலுன்னு கொண்டாடுறது விவசாயிகளுக்கு வந்து அது வந்து விவசாய தினம்னு கொண்டாடுறதே அதுதான் பொங்கல் அதுக்குதான் நெல் நட்டால் அந்த தெ பட்டத்தில் நட்டால்தான் தை மாதம் தைப்பொங்கல் புது நெல் வச்சுதான் குத்தி பொங்கல் வைப்போம் அதுதான் கிராம வழக்கம் அதுக்குதான் விவசாயம் பொறுத்தவரைக்கும் நெல்லுன்னால் அப்போதான் நடணும் அதுக்கப்புறம் கார்த்திகை பட்டம் ஆவணிக்கு ஆறு அப்படி நடலாம் மல்லாட்டையும் அப்படிதான் மானாவாரியாக போடணும்னா ஆவணி மாதம் போடணும் ஆவணி விளச்ச மாரி நாங்கள் போட்டோம்னால் அப்போதான் ம மல்லாட்டை போட்டுருவோம் ஆடி மாதம்லாம் நல்லா காற்றடிக்கும் காற்றடிச்சின்னு இருந்துச்சின்னால் அப்போலாம் கெளை கிளை வெட்டி காஞ்சு போச்சின்னால் திரும்ப ஆவணி ஆடி போனோடன ஆவணி புரட்டாசி இப்படின்னு தமிழ் மாதத்தை மட்டும் சொல்கிறேன் அது இங்கிலீஷ் மாதம் சொல்லலை தமிழ் மாதம் எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மாதம் வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னும்போது ஆவணின்னு ஆவணி மாதம் ஆவணி புரட்டாசிலாம் வந்துச்சின்னால் அர்ப்பசிலாம் வந்துச்சின்னால் அதுக்குள்ளே தீபாவளிக்கு முன்னே மல்லாட்டை பிடுங்குற மாதிரி இருக்கும் மானாவாரி மல்லாட்டை மானாவாரியாக விளையும் அது மானாவாரியில் பிடுங்கிட்டோம்னா அப்படியே தீபாவளி கொண்டாடலாம் அது மானாவாரி மல்லாட்டை வேர்க்கடலை அப்படியே திரும்ப இந்த தண்ணி பாய்ச்ச போடணும்னா அதே அர்ப்பசி மாதம் கார்த்திகை பட்டமாக போடணும்னா கார்த்திகை மாதம் போடணும் அது கார்த்திகை மாதம் போட்டோம்னால் அது திரும்ப வந்து பங்குனி மாதம்லாம் பிடுங்கிடுவோம் அந்த பங்குனி மாதம் திரும்ப மல்லாட்டை போட்டால் சித்திரை பட்டம்னு அது பேர் சித்திரை மட்டம் மாதம் போடறதுக்கு பதிலாக ஒரு மாதம் முன்ன கூட போடலாம் ஒரு பயஞ்சு நாள் முன்ன போடலாம் அது இல்லை சித்திர மாதமே போட்டால் கூட அது வந்து சித்திரை வைகாசி ஆனி மாதம் பிடுங்குறதுக்கு வரும் இப்போ இந்த மாதம் கூட சம்மரில் போடற மாதிரி ஆகுது அது ஒரு பட்டம் இந்த மல்லாட்டையை பொறுத்தவரைக்கும் இந்த விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதைலாம் வந்து அந்த தோட்டப்பயிர் விதைலாம் வைக்கணும்னால் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்படியும் ஒரு அதுவும் ஒரு கான்செப்ட்டு அதுதான் கரும்பு பயிர் ஒரு வருடம் அதுக்கும் இதுக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட்டு நெல் பயிர் இப்படி வேர்க்கடலை இப்படி வேர்க்கடலைக்கு போனால் இந்த இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு ஒரு மாதம் இருக்குது அந்த மானாவாரி இதை பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம் ஆனி மாதம் கணக்கு ஆனி மாதம் கடைசியாக போட்டுருணும் ஆனி மாதம் பயஞ்சு தேதிக்கு மேல் ஆச்சுன்னா மல்லாட்டை போட்டுருணும் அப்போலாம் மழை வந்துடும் சித்திரை மாதம் போச்சின்னால் மழை வந்துடும் சித்திரை வைகாசி போய் மழை வந்துதுன்னால் அது ஓட்டி கீட்டி வச்சிருந்து போட்டுருவாங்க ஆனால் அது வந்து அர்ப்பசி மாதம்லாம் பிடுங்கிடுவாங்க ஐப்பசி ஐப்பசி மாதத்துல பிடுங்கிடுவாங்க திரும்ப வந்து கார்த்திகை பட்டம் போடுவாங்க தண்ணி இறைக்கணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சினாதான் அது வந்து வைக்கும் நான் சொன்னது மானாவாரின்றது வேறு தண்ணி கார்த்திகை பட்டம் போட்டோம்னால் தண்ணி வைக்காது தண்ணி பாய்ச்சினாதான் அது வந்து பிடுங்க முடியும்